ஆங்கிலப் புத்தாண்டு தை பொங்கல் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் உழவர் திருநாள் அப்புறம் தைப்பூசம் இந்திய குடியரசு தினம் புனித வெள்ளி தெலுங்கு வருடப்பிறப்பு ரம்ஜான் பண்டிகை தமிழ் வருடப்பிறப்பு மகா மகாவீர் ஜெயந்தி தொழிலாளர் தினம் பக்ரீத் பண்டிகை மொஹரம் பண்டிகை இந்தியா சுகந்திரம் தினம் கோகிலாஷ்டமி தீபாவளி பண்டிகை விநாயகர் சதுர்த்தி காந்தி ஜெயந்தி சரஸ்வதி பூஜை அப்புறம் ஆயுத பூஜை வி விஜயதசமி தீபாவளி பண்டிகை கிறிஸுதுமஸ் பண்டிகை இதெல்லாம் இந்தியாவில் மிக முக்கியமான விடுமுறை நாட்கள் அதை எப்படி கொண்டாடுகிறோன்னா ஆங்கில புத்தாண்டுன்னா அது வாசல்ல கோலம்லாம் போட்டு பெரிய அளவில் நிறைய கோலம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பொருள்லாம் கழுவிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு சா படையலெல்லாம் படைச்சிட்டு சாப்பிடுவோம் வந்து தை பொங்கலுக்கும் அதுமாதிரி கலர் கலர் கோலமெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு வீட்டு முன்னாடி பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு பொங்கலெல்லாம் செஞ்சு கொடுப்போம் மாட்டு பொங்கலுக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு மாட்டு பொங்கல் வைப்போம் தைப்பூசத்துக்கு எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பொருளுங்களையும் பூஜை பண்ணிட்டு பொரி சுண்டல் இதெல்லாம் கொடுப்போம் செ சுதந்திர தினத்துக்கு ஸ்கூலுக்கெலாம் போய்ட்டு சு கொடி ஏற்றிட்டு சாக்லேட் இதெலாம் எல்லோருக்கும் கொடுத்துட்டு கொடி ஏற்றிட்டு வருவோம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கெல்லாம் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே வந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் கத்தி அருவாமனை அந்த மாதிரி எல்லா பொருளையுமே நாங்கள் கழுவிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள் இதெலாம் போட்டு பொட்டு எல்லாம் வைப்போம் தீபாவளி பண்டிகைக்கு எல்லோரும் பட்டாசு வெடிப்போம் புது துணி போட்டு கொண்டாடுவோம்